பெட்ரோல் விலை ஏறிருக்கிறதனால கண்டிப்பாக வந்து பாதிப்புனால் அது வந்து யாருமே வந்து பாதிப்பு இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பாதிப்பு தான் எரிபொருள் பயன்படுத்துனாலும் சுற்றுச்சூழலுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கார்பன் மோனாக்சைடு வரதனால வந்து பயங்கர காற்று மாசு வந்து பயங்கரமாக இருக்குது இப்போ அதனால் தான் வந்து மே எல்லாமே எலக்ட்ரிக்கல் போய் எலக்ட்ரிக்கல் பைக்குக்கு மாறிக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் பைக்குனால் வந்து நமக்கு வந்து காற்று மாசுப்படாது வந்து வேகமாக அதில் அதிகமாக போக முடியாது பெட்ரோல் அடிக்கிற வேலை இல்லை சார்ஜ் போட்டு விட்டு நம்ம வேணுங்கிற தூரத்துக்கு போய்க்கிலாம் பெட்ரோல் இப்போ வந்து ஒரு நூற்றி பத்து ரூபா ஒரு லிட்டருக்கு நூற்றி பத்து ரூபா அதுக்கு மீறி போனால் ஐம்பது கிலோ மீட்டரே தூரம் முதல்ல வந்து அறுபது ரூபாய்க்கு விற்கிறப்போ ஒரு லிட்டர் அடிச்சோம்னால் நாம்ம வந்து அறுபது கிலோ மீட்டர் போயிருக்கும்னு அந்த போய்ட்டு வரத்துக்கு இப்போ நூறு ரூபாய்க்கு அடிக்கணும் நூற்றி பத்து ரூபாய்க்கு அடிக்கிறதுக்கு வந்து டபுள் மடங்காக அடிச்சிக்கலாம் இப்போ பெட்ரோல் விலை ஏறியிருக்கிறது கண்டிப்பாக பொது வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் பாதிப்பு தான் பாதிப்பு இல்லாத ஆளுங்க யாருமே இல்லை பெட்ரோல் பயன்படுத்துகிறதுனால டீசல் பயன்படுத்துகிறதுனால சுற்றுச்சூழல் வந்து நூற்றுக்கு நூறு பாதிப்பு அடைகிறது நூற்றுக்கு நூறு உண்மை இதில் வந்து எல்லாருமே அந்த கருத்து தான் சொல்லுவாங்க நான் மட்டும் இல்லை எல்லாருமே அந்த கருத்து தான் சொல்லுவாங்க இது தான் என்னோடய கருத்து